நாட்டுப்புற பாடல்னா வேலை செய்யும்போது பாடுறது நாட்டுப்புறப்பாடல் வேலை செய்யும்போது மட்டும் இல்லாமல் திருவிழாக்களில் ஒரு இறப்பு வீட்டில் அப்படி அந்த எல்லா இடத்துலையும் பாடுறது நாட்டுப்புற பாடல்னு சொல்லுவாங்க நாட்டுப்புற பாடல் அப்படின்னா ஒருத்தர் கம்ப்போஸ் பண்ணியோ அதுக்காக பிராக்ட்டிஸ் பண்ணி எழுதி க ரிகர்ஸல் பார்த்து அப்படி பாடுறதலாம் இல்லை அவங்க மனசுல தோண்றதை அப்போ அவங்க கஷ்டத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும் அந்த க ஒரு தொய்வு இல்லாமல் ச வேலை செய்யற இடத்துல தொய்வு இல்லாமல் இருக்கிறதுக்காவும் நாட்டுப்புற பாடல பாடுறாங்க பக்கத்தில் இருக்குறவங்க ஊக்குவிக்கிறதுக்காகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்றதுக்காகவும் நாட்டுப்புற பாடல் பாடுறாங்க நாட்டுப்புற பாடல் அப்படி நாட்டுப்புறல் பாடல் அப்படின்னு சொல்லணும்னா வயசானவங்க பாடுவாங்க அப்படின்ற கான்செப்புடு வந்து போய்டுச்சு எல்லாருமே பாடுவாங்க ஒரு திருவிழா இருக்கட்டும் திருவிழாவில சின்ன குழந்தைங்க கூட பாடுறாங்க நாட்டுப்புற பாடல் அது வந்து ஸ்கிரிப்ட் எழுதி பாடணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை அப்போ அவங்க மனசில் தோண்றதை அப்படியே பாடுறாங்க நாட்டுப்புற பாடல் கேட்கும்போது நல்லாருக்கும் தானாக டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி தோணும் அதுக்கு ஏத்தமாதிரியும் மியூசிக் தானாக செ செட் ஆயிடும் அது யாரோ ஒருத்தர் பாடி யாரோ ஒருத்தர் தெரியாத ஒருத்தர் வந்து அதுக்கு தகுந்த மியூசிக் கொடுப்பாரு செமையாக இருக்கும் அதுமட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நாட்டுப்புற பாடல்லையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் தனிப்பட்ட முறை அர்த்தம் இருக்கும் எதுக்காக பாடுறாங்க எப்படி பாடுறாங்க ஏன் அதை பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பளால் டேரெக்ட்டாக புரிஞ்சிக்க முடியும் மற்ற பாட்டுமாதிரி இப்போ இருக்கமாதிரி ஹிப்பாப் பாட்டுமாதிரியெல்லாம் நாட்டுப்புற பாடல் இருக்கவே இருக்காது நம்ப டேரெக்ட்டாக ஒரு சின்ன குழந்த அந்த பாட்டை கேட்டால் கூட அதுக்கு அ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லுனா நாட்டுப்புற பாடலை பற்றி தெளிவாக சொல்லும் ஒவ்வொரு நாட்டுப்புற பாடலுக்கும் ஒவ்வொரு பின் கஷ்டங்கள் இருக்கும் ஒரு கஷ்டம் இருந்தால்தான் பாடலே வரும் எனக்கு சொல்லப்போனால் இல்லை அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அந்த பாடல் பாடுறாங்க எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் யாரும் கஷ்டத்தில் இப்போ சந்தோஷத்தில் பாட மாட்டாங்க கஷ்டமாக இருக்கும்போது அந்த தொய்வை நீக்கவும் சந்தோசமாக இருக்கறதுக்காவும் தான் அந்த நாட்டுப்புற பாடலை பாடுவாங்க நாட்டுப்புற பாடல்கள் ஒரு பூஸ்ட்டு மாரி தான் சொல்லணும் சென்ட்ரில் ரொம்ப வெயில் அடிச்சால் எப்படி ஜூஸ் குடிக்கிறோமோ அது தண்ணி சில்னெஸ்ஸாக இருக்கவும் பாடிய கூல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணறமோ ஒரு வேலையை செய்யும்போது அத சுறுசுறுப்பாக ஆக்கவும் ஸ்பீட் பண்ணவும் தான் நாட்டுப்புற பாடல் பாடுறாங்க